ஹலோ ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் ஸ்டூடியோலேருந்துதான் பேசுறேன் சிவகங்கைலேருந்து சொல்லுங்கள் ஓகே ஆ சார் நம்மகிட்டே ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு நார்மல் வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குங்க சார் நீங்கள் எத்தனை கேமரா புக் பண்ணுறீங்களோ அத்தனை பசங்கள் அவைலபிலிட்டியாக இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ஷூட்லாம் சார் எதிர்பார்க்குறிங்க நார்மல் சினிமாட்டோகிராபி இருக்கு வீடியோ ஷூட்டாக எடுக்கணுமா ஆ இருக்குங்க சார் பண்ணி கொடுத்துட்லாம் சார் கண்டிப்பாக ஆ சார் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் சார் அது வந்து டேட் சொல்லுங்கள் அந்த டேட்டுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேனானு சொல்லி செக் பண்ணிக்கிறேன் டேட் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு ஓகே சார் டேட்டு எதுவும் ஆ சார் செக் பண்ணிட்டேன் அந்த டேட்டில் எதுவுமே ஃப்ரீயாக இருக்கு சார் எந்த ஈவெண்ட்டும் இல்லைங்க பண்ணி கொடுத்துட்லாம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேக்கேஜ் வந்து பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா வரும் சார் எல்லாம் போட்டு ஒரு நூற்றி ஐம்பது ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணி நம்ம ஆல்பம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றை லட்சரூவா வந்துடுங்க சார்

நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சாம்பிள்ஸு வீடியோஸ் போட்டோஸ்லாம் இருக்கு சார் சென்ட் பண்ணிவிட்றன் இதே தானே சார் உங்கள் வாட்சப் நம்பரு ஆ சரிங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அது பிடிச்சிருந்தா எங்களுக்கு கால் பேக் கொடுங்க சரிங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுற லொகேஷன் தான் சார் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ நம்ம அங்கே கூட்டு போய்ட்டு எடுத்து கொடுத்துட்ருவோம் ஆ நம்ம வந்து ஏற்காடுதான் போவோம் அப்போ அந்த ஃபால்ஸ் இந்த வாட்ரு ஃபால்சு மலைக்கு மேலே நல்லா எடுக்க நல்லாயிருக்கும் அந்த ஷூட் அங்கே நிறைய இடங்கள் அங்கே தான் நாங்கள் எடுத்திருக்கோம் ஏற்கனவே வந்து ம் ஹும் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாங்க சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் ஆ நான் அனுப்பிச்சி விட்றேன் ஓகே சார் ம் தேங்க்கியூ சார்